பங்கு சந்தையைப் பற்றி தெரியுமானு கேட்டால் ஏதோ ஓரளவுக்கு தெரியுங்க அதாவது பங்கு சந்தை அப்பிடினா ஷேர் மார்க்கெட்டு தானுங்க அமௌண்டை உள்ளேப் போடறது அதை ரெட்டிப்பாக்கணும்னு நினைக்கிறது டபுள் ஆக்குவது திடீர்னு ஏறும் திடீர்னு அந்த அமௌண்ட்டு இறங்கும் பத்தாயிர ரூபா போட்டிருப்போம் திடீர்னு பார்த்தீங்கனா ஒரு லட்சம் ரூபா போகும் திடீர்னு பார்த்தீங்கனா ஆயிர ரூபாக்கும் வந்துடும் அந்த மாதிரிலாம் அதில் இருக்குது ஷேர் மார்க்கெட்டு இதில் இப்போ டிஜிட்டல் ஆப்ஸ் இந்தியா இதில் எப்படி சொல்வது இதில் நிறையா ரிஸ்க் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இதில் ரிஸ்க் தான் ரொம்ப அதிகம் ஏன்னு கேட்டிங்கனால் நிறையா இப்போ உள்ளே வந்துட்டாங்க பங்கு சந்தைலையே நிறையா ஆப்ஸ் மூலயமா உள்ளே வந்து நூறுபா போட்டால் உங்களுக்கு இரநூறுவா இரநூறுவா போட்டால் நானூறுபா அப்படின்னு வராங்க அதை ரெண்டுப் பேர் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க நாலு பேரு காசை எடுக்கிறாங்க அப்புறோம் பார்த்தீங்கனா ஒரு மூணாவது நாளே அதை அப்படியே துண்டைக் காணும் துணியைக் காணும்னு ஓடிப் போயிடறாங்க மூடிவிட்டு ஓடிப் போயிடறாங்க இது ரொம்ப இது வந்து ரிஸ்க்கு தான் எனக்கு தெரிஞ்சு இது உள்ளே போவது நிறையா வந்துருச்சு இப்போ டிஜிட்டல்னு சொல்லி நிறையா எக்கச்சக்க ஆப்பு வந்துருச்சு ரீசண்ட்டாக கூட பார்த்தீங்கனா என் தங்கச்சி அப்படி தான் நிறையா பேர் அதுக்குள்ளே காசைப் போட்டு நூறுபா தந்தால் இரநூறுவா வரும் இரநூறுவா போட்டால் ஐந்நூறுபா வரும்னு இப்படியே ஆசையைக் காமித்தாங்க இவர்களும் என்ன பண்ணுறாங்க ஆஹா நூறுபா போட்டால் இரநூறுவா வருது அப்படின்றது நூறு போய் ஆயிரமாக மாறுது ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் போட்டால் இருபதாயிரம் அப்படின்ற மாதிரி போடு போடுறாங்க அப்போ அந்த பங்கு சந்தைக்காரங்க என்ன பண்ணுறாங்கனா அந்த ஆசையைத் தூண்டி பத்தாயிர ரூபா வரைக்கும் போட விட்டுட்டு டபக்குனு பார்த்தீங்கனா அந்த பத்தாயிர ரூபானா இருவதாயிர ரூபா வருன்றது அந்த டையத்தில் அவன் கம்பெனியை மூடிவிட்டு ஓடிப் போயிடறான் அப்போ இது பார்த்தீங்கனா ரொம்ப ரிஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு பங்கு சந்தைன்றது வேஸ்ட்டு பேசி வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டுங்க